தமிழ் நாட்டில் விவசாயத்தில் சந்திக்கக்கூடிய மிக பெரிய சவால்கள் என்னனன்னு பார்த்திங்கன்னா முதலில் வந்து பருவம் தவறிய காலநிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அன்சீசனல் வெதர்ஸாதான் இருக்கு மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பனி பெய்யுது பனி பேய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கிது வெயில் பேய வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யிது இது விவசாயத்துக்கு ஒரு மிக பெரிய இடையூறு அதாவது ஆடி பட்டம் தேடி பிடிச்சி வெதை போடணும்பாங்க அப்போ ஆடின்றது வந்து ரொம்பவும் வந்து வெயிலில்லாமல் அது வந்து ஒரு பருவக்காற்று கிளம்பணும் அந்த பருவ காற்றுன்றது வந்து விதை போடுறதுக்கும் அந்த விதைகள் முளைத்து வரதுக்கும் ஒரு தக்க ஏற்ற சூழ்நிலையா இருக்கும் ஆனால் இன்னைக்கி பார்த்திங்ன்னா ஆடி மாசத்தில்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்து வெயில் அடிக்குது அது மாதிரியே நம்ம தமிழக விவசாயத்தையும் வந்து மூன்று பகுதிகளாக பிரித்திருப்பாங்க குருவை சம்பா தாளடிம்பாங்க இப்போ குருவைன்றது வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற கூடிய பயிர்கள் அதாவது கோடை காலத்தை தாண்டி பண்ண கூடிய பயிர்கள் பண்ணுவாங்க கோடை பயிர்கள்னா எண்ணெய் வித்துக்களை பயிர் பண்ணுறது இன்னும் பிற ஊடு பொருட்கள் பயிர் பண்ணுறது உளுந்து அந்த மாதிரி பயிர் பண்ணுறது இப்போ கோடை நாளில் மழை பேய்ஞ்சா அந்த பயிருக்கு ஒத்துக்காது இப்போ வந்து கோடை நாளில் பண்ண கூடிய பயிர் எதுனா எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் மழை பேய்ஞ்சா அது நல்லாயிருக்காது அதே மாதிரி தோட்ட பயிர்கள் மிளகாவா இருக்கட்டும் கத்திரியாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற பயிர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கோடை காலத்தில் மழை பேய்ஞ்சா அது வீணாக போய்டும் அதே மாதிரி மழை நாளில் வந்து மழையை தாங்கி வளர கூடிய பயிர் வந்து நெல் அப்போ மழை பெய்கிற நேரத்தில் வெயில் அடித்து அந்த பயிர் உருவாகிறதே இல்லாமல் போய்டும் இன்னைக்கி விவசாயிகள் எதிர் கொள்கிற மிக பெரிய பிரச்சனை வந்து பருவம் தவறிய காலநிலை அதுவும் குறிப்பாக மழை பொழிவு நெனைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மழை பெய்யுது கோடை நாளாகதான் இருக்கு ஒரு வாரம் மழை பேய்ஞ்சிதுன்னா நெனைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மழை இருக்கு அதே போல் நீர் நிலைகள் வந்து சரியான பராமரிப்பு இன்றி இருக்கிறது அது போல் பார்த்திங்கன்னா உலக வெப்பமயமாதல் ஒரு பெரிய விவசாயத்துக்கு விவசாயத்தை அழிவு நோக்கி கொண்டு போக கூடிய மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று வந்து உலகளாவிய வெப்பமயமாதல் அது வந்து நம்ம கட்டு படுத்தியே ஆகணும் அது மாதிரி விவசாயிகள் வந்து பூச்சி கொல்லிகளை வந்து கட்டு படுத்தணும் அப்டின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ விவசாயிகளுக்கு இடையூறு செய்ய கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் சொல்லிவிட்டு அதிக அளவிலான பூச்சிகளை பூச்சி கொல்லிகளை பயன்படுத்துறது அதாவது ரொம்ப வீரிய படுத்தப்பட்ட கெமிக்கல்ஸ வந்து பயன்படுத்துறது அது மாதிரி களைகளை கட்டுபடுத்த சரியான உழவு முறைகளை மேற்கொள்ளாமல் அதிக அளவிலான களை கொல்லிகளை பயன்படுத்துறது அதே அளவு ரசாயன உரங்களை வந்து அதிக அளவு பயன்படுத்துறது அதாவது விளைச்சலுக்காக ரசாயன உரங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதிகளவு பயன்படுத்தகூடியது அதுவும் குறிப்பாக அந்த ஜிப்பளிநாசிட் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க விவசாயத்துக்கு அதல்லாம் ரொம்ப மண்ணுடைய அந்த உயிர் தன்மையை அழித்து மண்ணை வந்து ரொம்ப கெடுதலுக்கு உள்ளாக்கிடும் மண்ணை வந்து மலடாக்கிடும்னு சொல்லுவாங்களே தொடர்ந்து இப்போ நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திங்ன்னா விவசாய நிலத்தில் வந்து அந்த மண் ஒன்றுமே இல்லாமல் போய்டும் அது எதுக்கும் பயன்படாத மண்ணாக போய்டும் இப்போ உப்பு மண்ணில் எதுவுமே பண்ண முடியாதோ கடல் கரை ஓரத்தில் உள்ள மண்ணில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியானா சூல்நிலைக்கு வந்திரும் அதனால் விவசாயிகள் வந்து நிறையா ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறத வந்து கொறைச்சிகிட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுனா தொழு உரம் இடணும் நிலங்களை வந்து ஆழமாக உழுகணும் அகல உழுவதை விட ஆழ உழுதல் சால சிறந்ததுனு சொல்லுவாங்க ஒரு பன்மொழி அதை பாலோ பண்ணி நிறைய ஆழ உழுது வயல் வெளிகளை நல்லா ஆழமான உழவு முறைகளை செய்து பழைய முறை உழவு செய்தோம்னாலே மண் மாறிடும்பாங்க கீழே கீழே உள்ள மண் மேலயும் மேல உள்ள மண் கீழயும் போய்டும்ருவாங்க அதல்லாம் யாரும் பண்ணுறதில்ல டிராக்ட்ரு அந்த மாதிரி ஏர் கலப்பைகளை பயன்படுத்தணும் ஏர் கலப்பைகளையெல்லாம் இன்னைக்கி பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறது இல்லை புழுதி அடிக்கிறது இல்லை ஏதோ அவசரம் அவசரன்னு ஏதோ அடிக்கிறாங்க டிராக்ட்ரு வச்சு அடிக்கிறாங்க கை வண்டி வச்சு அடிக்கிறாங்க மேம்போக்கான விவசாயத்தை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு விட்றதுனால விவசாயம் வந்து இன்னைக்கி மிக பெரிய அழிவு நோக்கிய பாதை போய்ட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நிறையா ரசாயன உரங்களை பயன்படுத்துறது அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாலே மண் மலடாக போய்டும் அதுதான் முன்னே சொன்ன மாதிரி எப்படி ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த கடற்கரை ஓரம் உள்ள மண்ணில் வந்து எதுவுமே ஒரு பயிர் பண்ண முடியாத நிலமை உருவாகுதோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் நல்ல வளமிக்க பகுதிகளில் அது மாதிரி ஆகிடும் இதுதான் வந்து இன்னைக்கி விவசாயிகள் தமிழ்நாட்டில் எதிர் கொள்ள கூடிய முக்கிய பிரச்சனை அதுவும் வந்து பருவம் தவறிய காலநிலை இதலாம் வந்து இன்னைக்கி விவசாயிகளுக்கு இருக்க கூடிய மிக பெரிய சவால்கள் அதுக்கு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்து இயற்கை விவசாயத்தையும் இன்னும் பிற பன்மையான பன்மைத்துவமான விவசாயத்தை கையாண்டால் விவசாயிகள் வந்து விவசாயத்தை காப்பாத்திடலாங்கறது கருத்து